நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர்லே இருந்து பேசுகிறோம் ஒரு வண்டி முன்பதிவு செய்யறதுக்கு ஒசரம் ஃபோன் அடிக்கிறோம் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் மாடூர்லே இருந்து ஒரு சிதம்பரம் கோவில் வரைக்கும் போயிவிட்டு வர்றத்துக்கு முன்பதிவு செய்யலான்னு ஃபோன் அடிக்கிறோம் உங்களோட கார் டிரைவரோட பேர் அட்ரெஸு நீங்கள் இதுக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயி இருக்கிங்களா நாங்கள் போகணும் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கான வசதி அந்த காரில் இருக்குமா அதுக்கான அமௌண்ட்டு ஒரு நாள் கோவில்லையே தங்கி இருந்து திரும்பி ரிட்டர்ன் மறுநாள் வரணும் நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ் இது கார் ஓட்டின முன் முன் அனுபவம் இருக்குது எனக்கு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து சிதம்பரம் போகறத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்னா ஏதுன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் கம் நல்லா இருக்குமா காரில் அஞ்சு பேரும் உட்காருகிற அளவுக்கு இடம் இருக்குமா வசதி எப்படி எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியாக நீங்கள் எத்தனை வருஷம் முன்பதிவு அதான் முன் அனுபவம் எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சின்னா இங்கேருந்து சிதம்பரம் போயிவிட்டு ரிட்டர்ன் வரணும் ரிட்டர்ன் வர வர்றத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாங்கள் முன்பதிவுக்கான இது செஞ்சிக்கலாம் நாங்கள் மாடூர் நாங்கள் கிளம்புற நேரம் வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதிகாலை நாலு மணிக்கு கிளம்புறோம் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து சா மறுநாள் ஆறாம் தேதி வர்ற மாதிரி ஈவ்னிங் மாலை வர மாதிரி பார்க்கணும் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முன்பதிவு செய்யறோம்